எனக்கு ரொம்ப பிடித்த லாங்குவேஜ் அப்படீன்னா அது வந்து தமிழ் தான் ஏன் அப்படீன்னா என்னோடய மதர் டங்கும் தமிழ் அப்படீன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏன் தமிழை வந்து என்னோடய மதர் டங்காக இருக்கறதுனால் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அப்படீன்னா என்னோடய என்னோடய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் சொற்கள் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்னோடய சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் சொல்லணுன்னால் என்னோடய தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அதிகமாக பிடித்த சொற்கள் அப்படி இருக்கும் அப்படீன்னா மயங்கொலிச் சொற்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கோர்வையாக பேசுகிறது அதாவது இரட்டை மொழிகள்ல அதாவது அடுக்குச் சொற்களில் பேசுகிறது பல பல அந்த மாதிரி ரெட்டைக்கிளவி வார்த் வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து புரியலைனாலும் அது வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் எந்த ஒரு இதுலேயும் நம்ம போய் நம்மளோடய தாய்மொழியில் பேசினோம் அப்படீன்னா அங்கே நமக்கான பெருமை அப்படிங்கிறது ரொம்ப தனி அதனாலேயே எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அதிக மதிப்பைக் கொடுக்கும் அப்படீன்னா நமக்கான தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தமிழ் அப்படீன்றதத் தாண்டி தாய்மொழி அப்படீங்கும் போது எல்லோருக்குமே அந்த உணர்வானது இருக்கிறது இயல்பானது தான் நம்ம வந்து அதை ரொம்ப பெருசாக ரொம்ப யோசிச்செல்லாம் செய்யணுன்றது கிடையாது பேசணுன்றது இல்லை நமக்கு நார்மலாக நம்ம வீட்டில் பேசுகிற மாதிரி நம்மளை ஸ்லாங் வந்து நம்மளோடய வார்த்தைகள் எல்லாமே கோர்வையாக இருக்கும் அப்படீங்கிறது தமிழில் ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் எனக்கு ரொம்ப பிடித்தது எது அப்படீன்னா இயல்பாக இயல்பு கருத்து விளக்கம் அந்த மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து அதிக அளவில் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு ஹெல்ப் பண் ஹெல்ப் பண்ணும் அதாவது நம்ம பேசுகிறதுக்கு நம்ம எழுதுகிறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம எழுதும் போதும் சரி வாசிக்கும் போதும் சரி நம்மளோடய தாய் மொழியான தமிழ்லேயே பேசினோம் எழுதினோம் அப்படீன்னா எந்த ஒரு பிழையும் இல்லாமல் மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக செய்கிறோம் அப்படீன்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதுக்காகத் தான் நம்ம தாய் மொழியை வந்து ஃபஸ்ட்டு தமிழ் அப்படீங்கும் போது நமக்கு ஒரு பெருமை வரும் அப்படீன்னு நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் தென் தமிழ் அப்படீன்றத தாண்டி ஒரு ஒரு ஒருத்தருக்கும் தன்னுடைய தாய் மொழியானது பெரிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னால் அவங்களோட மதர் டங் அப்படிங்கும் போது அங்கே வந்து அதுக்கான ஒரு சிறப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய திரைப்படங்கள் மூலிமாவும் பார்த்துருப்போம் தெனாலிராமன்னு ஒரு மூவியில் ஒரு அமைச்சர் வந்து தன்னோடய தாய்மொழியான தெலுங்கை வந்து தன்னோடய கையை வந்து தன்னோடய நெஞ்சில் வச்சு சொல்லியிருப்பாரு அப்போ வந்து வடிவேலு வந்து அவரை கண்டுபிடிச்சிடுவாரு இவர் தான் இவரோடய தாய்மொழி இது தான் அப்படீன்னு அந்த மாதிரி சின்னச் சின்ன விஷயத்துல கூட நம்மளோடய தாய்மொழியோடய பெருமையை நம்ம சுட்டிக்காட்டிகிட்டே இருப்போம் அங்கே வந்து நம்மளோடய தாய்மொழியோடய பெருமை வந்து நம்மளையும் மீறி அறியாமலும் சில விஷயத்துல நம்ம சொல்லிடுறோம் அப்போ தாய் மொழி அப்படீங்கிறது வந்து நமக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டென்ஸ் அப்படீங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்புறம் நம்ம தாய் மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து நம்மளே பிழை இல்லாமல் ஃபஸ்ட்டு பேச கற்றுக்குறோம் அம்மாலேருந்து நம்ம ஸ்டாட்டிங்கில் பேச ஆரம்பித்த அம்மான்ற வார்த்தையிலேருந்து தொடங்கி முடிகிற வரைக்குமே நமக்கு வந்து எப்படி இருக்கும்னால் நம்ம நம்மளோடய தாய்மொழி எது நம்மளோடய மதர் டங் நம்ம வந்து அதை தப்பாக பேசக்கூடாது தப்பாக பே எதுவும் செஞ்சுடக்கூடாது அப்படீன்ற ஒரு தாட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்குறோம் இல்லை ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு ஸ்பீச் தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே பேசும் போது கலோக்கியலாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயோம்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாக நம்மளோடய லாங்குவேஜ்லேயே பேச கற்றுக்கணும் அப்படீன்றது ரொம்ப இம்பார்ட்டெண்ட் அப்புறம் நம்ம லாங்குவேஜ் ஸ்கில்லு அதாவது நம்மளோடய மொழித்திறனை வளர்த்துக்கிறத்துக்கு நம்ம தாய் மொழி தான் அடிப்படையாக இருக்குது அப்படீன்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம தாய் மொழியிலேயே நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டா மட்டுமே தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும் அதாவது இப்போ என்னோடய தாய்மொழி தமிழ்னா நான் தமிழிலயே வந்து சரியாக கற்றுக்கல சரியாக பேசத் தெரியலை அப்படீன்னா அடுத்த மொழி வேறு ஏதாவது ஒரு மொழி நான் கற்றுக்கணும் அப்படீன்னா அதைப் பற்றின ஒரு அடிப்படை அறிவுக்கு கூட அடிப்படை அறிவைக் கூட என்னால் கற்றுக்க முடியாது அப்போ நான் ஃபஸ்ட்டு என்னோடய தாய் மொழியில் நான் ஒரு நல்ல ஒரு வெல்விஷராக நல்ல ஒரு திறமைமிக்கவராக இருந்தால் மட்டும் தான் என்னால் போய் வேறு ஒரு மொழியை கற்றுக்க முடியும் அப்போ வந்து என்னோடய தாய் மொழி தமிழ் அப்படீங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அதில் வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய தெரிஞ்சுகிட்டேன் அப்படீன்னு அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டா போதும் மேலே மேலே நம்ம படிக்கும் போதும் நம்மளோடய செயல்பாடுகளில் ஈடுபடும் போதும் அதை வந்து நம்ம அதிகமாக தெரிஞ்சுப்போம் தென் தமிழ் வார்த்தைகள் வந்து சொற்றொடர்களாக சொற்களாக அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படீன்னா அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் சரி வார்த்தைகளும் சரி கோர்வையாக நமக்கு வந்து பேசுகிறதுக்கு வரும் பொழுது நம்மளோடய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகரிக்கும் அதுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நிறைய செய் இலக்கணம் செய்யுள் உரைநடை இந்த மாதிரி பாகங்களாக பிரித்துக் கொடுக்கும் போது அங்கே வந்து நமக்கு படிக்கிறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ வந்து சில இதில் வந்து அதிகம் லாங்குவேஜ்லலாம் பிரித்துக் காட்டாமல் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரில்லாம் இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரியான ஸ்லாங்கில் கொடுத்துருக்காங்க தமிழ் லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய டிஃபரெண்ட் டைப்பாக இலக்கணம் செய்யுள் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம கற்றுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கறதுக்கு ஈசியாக மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்மளோடய நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் எளிமையாக நம்ம கற்றுக்கறத்துக்கும் அதை நம்ம பயன்படுத்துறத்துக்கும் நம்ம ந டெய்லி லைப்பில் யூஸ் பண்ணுறத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் சொற்கள் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய க கதைகள் கட்டுரைகள் இலக்கணம் அந்த மாதிரி குறிப்பெடுத்து படிக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து எல்லா விதத்துலேயும் பயன்படுத்த முடியும் அதாவது நம்ம வாழ்க்கையில டெய்லிக்கும் டெய்லி டெய்லி நடைமுறை வாழ்க்கைக்கும் நம்ம பயன்படுத்துறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நான் பெருமை பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படீன்னா என்னோடய ஸ்லாங் என்னோடய தாய் மொழி தமிழாக இருக்கும் போது அதை பற்றி நான் பெருமை நான் பெருமையாக பேசுகிறத்துக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கணும் நான் போய் நாலு பேருகிட்ட சொல்லணும் அப்படீன்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருக்கும் அங்கே வந்து தமிழ் தாண்டி என்னென்ன விஷயங்கள் தமிழுக்காக நம்மளால் பண்ண முடியும் தமிழ் வளர்றத்துக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படீங்கறத நம்ம யோசிக்கணும் அதுக்கு நம்மளால் முடிஞ்ச காண்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படீங்கிறது தான் என்னோடய கருத்தாக நான் சொல்கிறேன் தமிழ் மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கறத்துக்கு முன் முன் வந்து படிக்கணும் அதுக்கு நம்ம பேஸிக்காக நம்மளோடய லாங்குவேஜை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கணும் தமிழை நல்ல தரோவாக கற்றுக்கிட்டு அதாவது டீப்பாக போய் கற்றுக்கணுன்னு இல்லை அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எப்படி நம்ம அதை வந்து உச்சரிக்கணும் அதில் வந்து நம்ம எந்தெந்த எழுத்து சேர்த்து பேசணும் எந்தெந்த வார்த்தையை தள்ளி பேசணும் அப்படீங்கிறதுலாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தமிழை பற்றின ஒரு அடிப்படை அறிவை நம்ம பெற்றிருக்கணும் அப்படீங்கிறது என்னோடய கருத்து தென் தமிழ் பற்றி நம்மளோடய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெண்டாக இருக்குது அப்படீங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டணாக சொல்கிறாங்க அவ்வளோ தான்